ஹலோ மாடு காலையில் இங்குட்டு எட்டும் பத்து மணிக்கு ஓட்டு வருவோம் ஓட்டு வந்து கூட ஆடு ஆடு நம்ம ஆளுக ஆளுங்க மேய்ப்பாங்க அத அதோடு கூட இருக்கவங்க ஒரு பத்து அவங்க ஆடு ஒரு வெள்ளை ஆடு கருப்பு ஆடு சிவப்பு ஆடு பலவகை ஆடுகள் மேய்க்கிறாங்க எங்க கூட மேய்க்கிறவைங்க இது தான் தொழிலே பதினோரு மணிக்கு வந்தோமுன்னா சாயங்காலம் ஆறு மணி வரையும் ஆடு மாடு மேய்ப்போம் கூட இருக்கிறவங்களும் கூட மேய்ச்சிட்டே இந்த மாடு அந்த மாடு வேறு கருப்பு மாடு வெள்ளை மாடு உனக்கு எந்த மாட்ர வேணும்னு சொல்வாங்க அதனால பல மாடுகளில் கேக்கறது பேசிக்கிட்டே ஆடு மாடு தான் நம்மளுக்கு தொழில் வேறு தொழில் நம்மளுக்கு தெரியாது பக்கத்தில் இருக்கிற காட்டுக்காரங்களும் வந்து எப்பா வெள்ளை மா வெள்ளை மாடு வெள்ளை மாடு கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு கேக்குவாங்க சும்மா அதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டே இந்த ஆடு மாடு தான் இங்கே தொழில் பண்ணுறோம் வேறு எங்களுக்கு தொழில் தெரியாது கூட இருக்கிறவங்களும் பேசுங்கள் பரவாயில்லை நம்ம ஆடு மாடு தொழில் இருந்தாலே போதும் வேறு எதுவும் தொழிலும் தேவையில்ல ஆடு மாடு தான் நம்மளுக்கு வாழ்க்கன்னா அதுவே விட்ருப்பா எதுக்கு இப்போ பேசுகிற தேவையில்லாமன்னு சொல்வாங்க அதுன்னா எதிர்பார்த்தது